நான் ஊட்டி போய்ர்க்குந்தே ஊட்டியில வேலை செஞ்சுட்ருக்கும் போது காலையில நேரத்தில் கொஞ்சம் அப்படியே வாக்கிங் போவேன் கூடலூரில் தங்கியிருந்தேன் கூடலூருங்கிறது நமக்கு ஊட்டியை விடவே இன்னும் கொஞ்சம் அதிகமான இடோம் குளிர் அதிகமாகர்க்கும் காலையில நேரத்தில் பனி ஆள் போகிறதே தெரியாது அந்தளவுக்கு பனி நிறைஞ்சு கிடக்கும் ஆனால் அந்த பனி எப்படி இருக்குன்னா பஞ்சு மாதிரி இருக்கும் பஞ்சு காத்தில் பறக்கவிட்ட மாதிரி ஒரு தோற்றம் அப்போ கீழேருந்து நிறைய முறை வந்து பூமியிலருந்து அதாவது தரை பகுதி நிலப்பகுதிலேருந்து மலையில இருக்கக்கூடிய அந்த பனியை பார்த்ததுக்கும் மலை மேல்ருந்து பார்த்ததுக்கும் எனக்கு அந்த பாரதிதாசனுடைய வரிகள் நினைவுக்கு வரும் காலடியில் பஞ்சு மேகங்களைப் போல் மேகங்கள் பஞ்சுகளை போல் மிதித்து செல்வது போலேருக்குது அப்படின் சொல்லி அவர் ஓரடத்தில் சொல்லிர்கார் அது எனக்கு ரொம்ப அப்போ அது பாடலாக படித்த போது தெரியாத ஒரு அனுபவம் பார்த்து அனுபவிக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எப்படி அனுபவிச்சு ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு பார் அப்படின் சொல்லி நினைச்சுப்பேன் சில்லுன்னு காற்று பனியும் கொட்டும் காற்றடிக்கிறதும் சில்லுன்னு அடிக்கும் நம்ம முகத்துல படும்போது அது பனி பயங்கரமாக இருக்குறமாதிரி இருக்கும் அதே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் உதயமாகி வரும்போது அந்த சூரிய உதயத்தை மலை மேல்லிருந்து பார்க்கும்போது சூரிய உதயமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் பனி வந்து அப்படியே அந்த பஞ்சு மேகங்கள்க்கு கலைய கலையக் சூரியன் வரும்போது அது பூராவுமே உருகி பனிக்கட்டியாக கொட்டுற மாதிரி ஒரு மழை துளி மாதிரி சாரல் மாதிரி விழுகும் இந்த சூரிய உதயம் நல்லா அந்ததட்த்தில் பார்க்கும்போது கடற்கரைலர்க்கிற மாதிரிருக்காது அதே மாதிரி சூரியன் உதயம் ஆனதுக்கு பிற்பாடு அங்கிருக்கக்கூடிய அந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே பஞ்சு போல் கரஞ்சு கீழேருந்து அப்படியே ஆகாயத்துக்கு மோக் மொள்ள மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல அப்படியே பறந்து கரஞ்சு மேலே ஆவியாயிட்டே போய்கிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் படிக்கேதாத் பார்த்து ரசிக்கனும் அந்த மலை நீலமும் பச்சையுமாக கலந்துருக்கிற அந்த மலைக்கு நடுவில இந்த வெண்மேகங்கள் போகிறது ரொம்ப அழகாகருக்கு அதே போல் சூரிய அஸ்தமனம் மலை மேலே பார்த்திங்குனா சூரிய அஸ்த்தமனம்முங்கிறது ரொம்ப இயர்லியராகவே நடந்துரும் அது நமக்கு நிலப்பகுதியில பார்க்கற மாதிரி இருக்காது டக்குன்னு அப்படியே கம்ஜூட்ருக்கிற மாதிரியே இருக்கும் டக்குன்னு இருட்டாயிடும் ஆனால் அதையே சூரிய அஸ்த்தமனத்தை நம்ம கடற்கரையிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு நான் வந்து ஒருதடவை கன்னியாகுமரி போயிருக்கும்போது மூனு கடல் சங்கதிக்கூடிய இடோம் சூரிய அஸ்த்தமனத்தையும் சரி உதயத்தியும் அங்கே தான் நம்ம ரசிக்க முடியும் அந்த காலையில ஆறு மணிக்கு சூரிய உதயம் ஆகும்போது வானுங்கடலும் தொட்ற இடத்துல அழகாக அது அப்படி கிளம்பி வரும்போது அப் அப்படியே ஆரஞ்சு கலரில் செஞ்சுடரா அது கிளம்பி வருது அதே அஸ்தமனம் ஆகும்போது பார்த்தோம்னா இந்தப்பக்கம் கடற்கரை ஓரத்தில் ஆறு மணிக்கு பார்த்தோம்னா அப்படியே இறங்கு அதே வானும் கடலும் சந்திக்கிற இடத்துல நான் போய்ட்டுவரட்டுமா அப்படின்னு தலையாட்டிகிட்டு போகிறமாரி ஒரு தகடு ஒலை அது உள்ளே இறங்கும் அப்பவும் இந்த கடல் வானம் ரெண்டும் பார்த்திங்கினா க உஸ் அஸ்தமிக்கும் போது சரி உதயத்தும் போது பார்த்திங்கனா காலையில ஆரஞ்சு கலரில் கர் தெரியக்கூடிய அந்த கடல் சாயங்காலம் பார்த்தோம்னா அஸ் அஸ்தமனம் ஆகும்போது பொன்னிறமாக அந்த கடல் தெரியும் இதுயெல்லாம் பார்த்து ரசிச்சுப் பழகும் போது அது அனுபவிக்கும் போதுதான் முடியுமே தவிர அதையே எதையாலையும் நம்ம வர்ணிக்க முடியாது எத்தனை ஓவியங்களை கொண்டு வந்து தீட்டுனாலும் அதை தீட்ட முடியாது இயற்கையினுடைய படைப்பு சிறப்பான ஒன்று அனுபவித்து அனுபவிக்க வேண்டும்